ஹலோ குட் மார்னிங் மேம் நான் கார்த்தியோட மதர் பேசுகிறேன் மேம் ஆ பார்த்தேன் மேம் எல்லா சப்ஜெக்ட்லையும் கொஞ்சம் மார்க் எடுத்திருக்கான் மேக்ஸில் மட்டும் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கான் மேம் எங்கே மேம் படிக்கிறான் கேட்டால் மொபைல் வச்சு பார்த்துட்ருக்கான் கேட்டால் எங்கள் மேம் வந்து மொபைலில்தான் அனுப்பிகிட்ருக்காங்க எல்லாமே இப்போதெல்லாம் டைரியில் எழுதி தர்றதே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கான்

ஓகே மேம் நான் டியூஷன் அனுப்புகிறேன் இங்க ஸ்கூல்லையே டியூஷன் எடுக்கிற யாரோ ஒரு மேம் எடுக்கிறாங்கன்னு சொன்னான் மேம் ஓகே மேம் எவ்வளோ ஃபீஸ்ஸுன்னு மட்டும் கேட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் மேக்ஸ்ஸுக்கு மட்டும் டியூஷன் எடுப்பாங்களா எல்லா சப்ஜெக்டுக்கும் எடுப்பாங்களா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ரெண்டா ஓகே மேம் டான்ஸ் நல்லா ஆடுவான் மேம் ஓகே மேம் ப்ராக்டிஸ்லாம் பண்ண சொல்கிறேன் மேம் அவன் படிக்கணும் மேம் அது மட்டும்தான் மேம் என்னோடய எண்ணமே ஸ்போர்ட்ஸ்லெலாம் நல்லா கலந்துக்கிறானா மேம் ஸ்கூலில் ஓகே மேம் படிப்புலையும் இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி சொல்லுங்கள் மேம் ரொம்ப இதாக ஏதோ ஒரு மிஸ்ஸு ரொம்ப அடித்தாங்க அப்படின்னு சொன்னான் மேம் அதுதான் நீ வந்து கேளும்மா ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லி எனக்கு வேண்டாம் இந்த ஸ்கூலே அப்படின்னு சொல்லிகிட்ருந்தான் ஓகே மேம் ஓகே மேம் சரிங்க மேம் சொல்கிறேன் மேம் ப பேரெண்ட்ஸ் பேரெண்ட்ஸ் மீட்டிங் எப்போதுன்னு சொல்லியிருந்திங்க அன்றைக்கி எனக்கு ஒர்க் இருந்துச்சு அதனால் வர முடியல மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்